ஹலோ ஓலா கேப் டிரைவரா அண்ணா நான் கிருஷ்ணகிரி வகாப் நகரில் இருந்து பேசுகிறேண்ணா என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் கோயம்புத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி வந்து வரணுண்ணா அவங்க எக்ஸாம் ஹாலிடேஸு காலேஜில் வந்து லீவு அதனால அங்கேயிருந்து கிருஷ்ணகிரி வர்றாங்க ரெண்டு பேர் பிக்கப் பண்ணணும் அவங்க வந்து கோயம்புத்தூர் காந்திசிலை அதான் வர சண்டேதான் வந்து அவங்க கிளம்புறாங்க ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் ரெண்டு பேர்தான் வர்றாங்க எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் பர் டேக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஃபேரா இல்லை டோட்டலாக காசு கொடுக்கணுமா டோல் வந்து நீங்களே எடுத்துக்கீப்பீங்களா இல்லை நான் மற்ற டோலுக்கும் வந்து தனியாக கொடுக்கணுமா

அப்படியா சரி சரி சரிண்ணா அப்போது வந்து சண்டே வந்து ஒரு ஈவினிங் போல வந்து பிக்கப் பண்ணணும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி பிக்கப் பண்ணிவிடுங்க இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து நான் உங்களுக்கு அட்ரெஸ் அனுப்புகிறேன் அவங்க ஃபோன் நம்பரும் உங்களுக்ககு அனுப்புகிறேன் எப்படி வருவீங்க ரூட் எப்படி இருக்கு கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்து சேலம்லேருந்து தருமபுரி வந்து அங்கேயிருந்து கிருஷ்ணகிரியா சரி சரி சரிண்ணா காருனா எந்தமாதிரி ரெண்டேபேர்தான் வர்றாங்க பெரிய காரெல்லாம் வேணாம் இப்போ சின்ன கார் இருந்தாலே போதும்

ஓகே சரி கான்டெக்ட் டீடைல்ஸ் அனுப்புகிறேன் உங்களுக்கு சரிண்ணா பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்க ஓகே நீங்கள் வந்து சேர்ந்த உடனே நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன்